ரவி பேரெண்டா நான் அவனோட கிளாஸ் மிஸ்ஸு ஆ வணக்கம்மா ஆ நான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டு எக்ஸாம் வச்சுருந்தேன் பையன் ஏன் வரலை ஆமாம் எக்ஸாம்க்கு வரல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மிட்டெர்ம் எக்ஸாம்க்கு வரலை நான் பேப்பர் கொடுத்துருந்தேன் ஃபர்ஸ்ட் யூனிட்டு அதில் பார்த்தப்போ அவங்க உங்களோட பையன் வந்து வரலை

தலைவலியா நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இருக்கலாம்ல ஆ ஓகே ஒரு பேப்பர் அவங்க ஆப்செண்ட்டு மற்ற பேப்பர் எல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட் பேப்பர் கொடுத்துருந்தேன் பார்த்திங்களா கம்மியாக எடுத்துருந்தான்னா சரிங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ண என்ன பண்ண போகறீங்க டியூஷன் எதுவும் அனுப்புறீங்களா நாங்கள் எக்ஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக் வைக்கிறோம் நீங்கள் டியூஷன் எதுவும் அவனை அனுப்பிவிடுறீங்களா எப்படி ஃபீஸ் வந்து ஒன் மந்த்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து தான் அவங்க நல்லா எக்ஸ்ட்ரா அப்படி படிக்கணும்னா ஒரு டூ தௌசண்கிட்ட வரும் ஆமாம் ஆ கரெக்டாக ரெண்டரை மணி நேரம் டெய்லியும் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாத்துலயும் அவங்க கலந்துக்கலாம்

ஆ பேரெண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தேன் நீங்கள் ஏன் வரலை அப்படியா நான் வந்து பேரெண்ட்ஸ் மீட்டிங்கில் எல்லாமே சொல்லி இருந்தேன் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டு பேப்பர் கொடுத்துருந்தேன் பார்த்திங்களா அப்படின்ட்டு ஆ நல்லா படிக்க படிக்க முடியாத பசங்களை வந்து எக்ஸ்ட்ரா டியூஷனுக்கு அனுப்புங்கள் இல்லாட்டி எங்கள் காலேஜிலையே எக்ஸ்ட்ரா டியூஷன் எடுப்போம் அதுக்கு நீங்கள் பே பண்ணி அவங்கள அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் டூ ஹவர்ஸ் தான் நான் வந்து மீட்டிங்லயே எல்லாமே நான் சொல்லிவிட்டேன் பேரெண்ட்ஸ் மீட்டிங்கில் சரி நீங்கள் ஆமாம் நீங்கள் நாளைக்கு வந்து என்ன பார்க்குறீங்களா நான் கிளாஸில் தான் இருப்பேன் நாளைக்கு ஒரு டென் ஓ கிளாக் கிளாஸுக்கு வாங்க வந்து என்னையை பாருங்கள் ம் உங்கள் பையனோட எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுறேன் படிப்பு எப்படி போகுது கிளாஸில் எப்படி இருக்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு ஆ ஓகே